எங்கள் கிராமம் எங்களுக்கு ஏன் புடிக்கும்னா இங்கே நிறைய க கோவில்கள் இருக்கதால இந்த இடம் எங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் இந்த இடத்துல தான் எப்போதும் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் அடிக்கடி போய்கிட்டு வரோம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது ஒன்றா இருக்கிறது எங்களுக்கு எப்போதும் ஒன்றா இருக்கிறது சேர்ந்து இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப புடிக்கும் இங்கே இருந்தால் மட்டுந்தான் நாங்கள் எல்லாரும் ஜாலியாக ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு கோயிலுக்கு பார்க்கு அப்படின்ட்டு ரெஸ்டாரண்ட்டு ஷாப்பிங் மால்ஸு இங்கே நிறைய இருக்குது அதனால் பிள்ளைங்களோட எப்போதும் நம்ம சேர்ந்து போகிறோம் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்த விட்டு வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் சுத்துகிறோன்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல இங்கே ஒரு ஃப்ரீயாக போய்ட்டு வரலாம் எல்லா இடமும் தெரிஞ்சிருக்குது அப்படின்றனால வேற இடனாலும் நம்ம பயந்து பயந்து போகணும் நமக்கு தெரிஞ்ச இடம் நம்மளால் எல்லா முடியும் அப்படிங்குற பட்சத்தில் நம்ம எல்லா இடத்துக்கும் நா ஃப்ரீயாக போய்ட்டு வருவோமுல அந்த மாதிரி தான் அதனால் தான் எங்களோடய வ கிராமம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்